சுற்றுலா போகணும்ன்னா நாங்கள் வந்து சுற்றுலா போவணுன்னா நாங்கள் வந்து குழந்தைகள கூட்டிகிட்டு போகறோம் நாங்கள் தூரமாக போகறோம் பணம் நகை எல்லா நம்ம பத்தரமாக பார்த்துக்கோணும் முக்கியமாக குழந்தைகள கூட்டிகிட்டு போனா குழந்தைக வந்து யாருகூட பேசுறாங்க பேசக்கூடாதுன்னு நம்ம பார்த்துக்கோணும் ஏதாவது கொடுத்தும் கொடுப்பாங்க சாக்லேட் இந்தமாதிரி கொடுப்பாங்க அதையெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாது சாமின்னு சொல்லி பழக்கணும் குழந்தைகளுக்கு அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அவங்க ஏதாவது கொடுத்தாங்னா வாங்கி சாப்பிட்டுருவாங்க நாம அதையெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோணும் இந்தமாதிரி எங்கியாவது ஆறு இருக்கு குளிக்கப் போகணும் குழந்தைக நம்ம எல்லா உட்கார வச்சுட்டு பசங்க போவாங்க சரிப்பா நீங்கள் போய் குளிச்சிவிட்டு வாங்க நாங்கள் பார்த்துக்குறேன்னு நம்ம குழந்தைகளையும் அவங்க கொடுக்குற பேக்கு பர்ஸு எல்லாத்தையும் போனு நல்லா வச்சிட்டு நாங்கள் பாதுகாப்பாக உட்காந்ட்டு இருப்போம் அவங்க வந்து போயிவிட்டு வருவாங்க போய் குளிச்சிவிட்டு எல்லா பண்ணிவிட்டு நம்ம வந்து அவங்க டிரெஸ்செல்லாம் எடுத்து கொடுத்து டிரெஸ் எல்லாம் பா பார்த்துட்டு அப்புறோம் நம்ம போவோம் அவங்க பார்த்துக்குவாங்க நம்ம போய் குளிச்சிவிட்டு எல்லா பண்ணிவிட்டு வருவோம் அதுமாதிரி அப்புறோம் வந்து நம்ம எங்கேயாவுது தூரமாக போகணுன்னா கூட போயிவிட்டு வர வரைக்கும் நம்ம போன் நம்பர் எல்லாத்துக்கும் ஸ் தெரிஞ்சு வச்சுருக்கோணும் முக்கியமாக குழந்தைகளுக்கு வந்து குழந்தைங்க அப்பா போன் நம்பர் அம்மா போன் நம்பர் எதா ஒரு நம்பர் மனப்பாடமாக சொல்லிக் கொடுத்துடுடோணும் அவங்க வந்து எங்கேயாவுது போனா கூட நம்ம இந்தமாதிரி போன் நம்பர் பார்த்து சொல்லி அவங்க வந்துரலாம் இந்தமாதிரி போ குழந்தைங்க ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுனா கூட எங்கேயாவுது போலீஸ்காரங்க எங்கேயாவுது இருந்தாங்கன்னா நம்ம அவங்ககிட்ட சொல்லாம் இந்தமாதிரி குழந்தைய காணும் சார் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம்